ஹலோ ராஜா கார் புக்கிங் ஆஃபிஸுங்களா நாளைக்கு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க ஒரு ஆமனி வேன் ஒன்று வேணும் காலையில் ஆறு மணிக்குங்க நாளைக்கு வந்து இருவத்தொன்னாந்தேதி ஞாயித்துக்கிழம வெ வெள்ளுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் குப்புசாமி பேசறேங்க அதாவது எப்படி வாடகைங்க கிலோமீட்டர் வாடகைங்களா சரிங்க கிலோமீட்டருக்கு எவ்வளோங்க சரி போய்விட்டு வந்தால்தான் சொல்லுவீங்களா எத்தனை கிலோமீட்டர்னு சரி அப் அன் டௌனுங்க ஒரு நல்ல ட்ரைவராக பாத்து அனுப்பி விடுங்க நாங்க ரெண்டு மூணு பேர் தான் வரோம் கொஞ்சம் நேரமாக அனுப்பிவிடுங்க ஒரு ஆறு மணிக்குள்ள வர மாதிரி பாருங்கள் அப்புறம் வந்து வாடகையை வந்து நாங்கள் கொடுத்தட்றோங்க எப்படி கிலோமீட்டர் வருதோ அப்புறம் அதை பார்த்து அனுசரித்து கொடுத்தறோங்க சரிங்களா நாளைக்குங்க ஞாயித்துக்கிழம இருவத்தொன்னாந்தேதி சரி ரைட்டுங்க ரைட்டுங்க